ஆரம்ப காலத்தில் பெண்கள் கிட்ட இந்த நேப்கின்னை பற்றி பேசி இந்த நேப்கின்னோட பயன்பாட்டை சொல்லி வாங்க வைக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்துது ஏன்னால் வெளிப்படையாக பெண்கள் நேப்கின்னை பற்றி பேசிக்கிறதில்ல யாருமே பேசிக்குறதில்லன்றதுனால என்னால் இதை வெளிப்படையாக பேசி அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கப்புறோம் நான் ஒரு சில பேருக்கிட்ட இதை பற்றி விளக்கமா சொல்லி இதோடய பயன்பாடு என்ன அப்படிங்கறத சொல்லி வாங்க வச்சேன் எப்படின்னா பெண்ணோடய கர்ப்பபைக்கு வர எந்த வியாதியுமே வராது இந்த நேப்கின்னை பயன்படுத்துங்க இது இயற்கை முறையில் தயார் செய்யப்பட்டது மற்ற சந்தையில் விற்கிற நேப்கின் எல்லாமே செயற்கை முறையில் தயார் செய்யப்பட்டுருக்கு அதனால் அதை பயன்படுத்துகிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் வரும் அதனால் இந்த நேப்கின்னை பயன்படுத்துங்க இது பெண்ணையும் மக்கி போகக்கூடிய ஒரு பொருளாக இந்த மண்ணையும் பாதுகாக்கவும் ஒரு பொருளாக அமைஞ்சுருக்கு இது உங்களுக்கு கிடச்ச ஒரு வரம் அப்படின்னு இன்னும் மேலே இந்த பொருளை பற்றின முழுமையான விளக்கத்தை சொல்லி இந்த மக்களை நான் வாங்க வச்சுருக்கன் மக்கள் கிட்ட இந்த நேப்கின்னை பற்றின செய்தியை பரப்பரத்துக்கு பரப்புகிறது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது